தமிழ் மக்கள் அவர்களுடைய அடையாளத்தையும் உரிமையும் வெளிப்படுத்துகிறத்துக்காக எங்கள் மொழி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பயன்பட்டுகிட்டு தாங்க இருக்குது நாங்கள் வந்துட்டு உருது மொழி பேசுகிறோம் நாங்கள் வந்து முஸ்லீம்கிறதுனால நாங்கள் உருது மொழியை தான் பேசிக்கிட்டிருக்கோம் எங்கள் எங்களோட எங்களோட மொழியினால் வந்துட்டு தமி தமிழ் மொழிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஏன்னால் நாங்கள் வந்து இருக்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் நாங்கள் தமிழுக்கு வந்துட்டு நிறைய முன்னுரிமை கொடுக்குறோம் நாங்கள் வந்துட்டு எங்களோட பள்ளிகளில் கூட நாங்கள் தமிழில் வந்துட்டு ஒரு பாடமாகவே எடுத்து நாங்கள் கற்றுக் கொண்டுருக்கிறோம் தமிழை எப்போவுமே வந்துட்டு நாங்கள் மொழி தமிழ் மொழியை வந்துட்டு எப்போவும் நாங்கள் கைவிட்டதும் கிடையாது தமிழ்மொழியை வந்துட்டு நாங்கள் தாய்மொழியாகதான் ஏற்றுக்கொண்டு நாங்கள் வா வாழ்ந்திட்ருக்கோம் எங்களோட அன்றாட வாழ்க்கையில்